வாழ்க்கையில் கலைங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னால் அந்த கலையை பார்த்து ரசிக்காத மனிதனே கிடையாது எந்த ஒரு சிற்பமாக இருந்தாலும் சரி கடவுள் இது சிலையாக இருந்தாலும் சரி அது வந்து அந்தப் ஓவியத்துனால் நம்ம வந்து அதில் வந்து நல்ல மனசு இதா ந நல்ல முறையாக அதை பயன்படுத்துகிறோம் அதை வந்து நம்ம நல்ல அது பார்வை நம்ம பார்வை நல்லதாக இருக்குது இது வந்து சமுதாயத்துக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லப் போனால் ஒருத்தனுக்கு அந்த வாழ்க்கையில் அது இண்ட்ரெஸ்ட்டாக இருக்கறவனயெல்லாம் நம்ம வெளிக் கொண்டாகிறோம் அதே மாதிரி சமுதாயத்தில் அந்த திறமை இருக்கறவனயெல்லாம் அவனுக்கு ஒரு தொழிலாக கூட இதை செஞ்சிக் கு செஞ்சி கொடுக்குறோம் இதனால் வந்து சிற்பங்கிறது ஓவியங்கிறது கலைங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு